ஹலோ ஆ சொல்லுங்கம்மா ஆ ஆ ஆமாம் டீச்சர் நீங்கள் ஆ சொல்லுங்கள் டீச்சர் ஆ ஓ ஆ சொல்லுங்கள் டீச்சர் ஆ சரிங்க டீச்சர் ம் சரிங்க டீச்சர் சரிங்க டீச்சர் தாராளமாக நைட்டு லேட்டாக ஆகிடுங்களே எப்படிங்க டீச்சர் எத்தனை மணிலேருந்து டீச்சர் சரிங்க டீச்சர் முத சரி அவங்க அப்பாவை விட்டுட்டு நான் கூட்டிகிட்டு வர சொல்கிறேன் டீச்சர் அப்படியும் இல்லைங்களா நம்ம ஊருக்கு மினி பஸ் வருதுல்லே டீச்சர் மற்ற ஸ்டூடண்ட்ஸு கூட படிக்கிறாங்கல்ல யாராவது ஜாயின் பண்ணுறாங்களா டீச்சர் சரிங்க டீச்சர் அவங்களோடே வேணால் பஸ்ஸில் அனுப்பிவுடுருலாம் டீச்சர் அவங்களாம் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னால் கன்ஃபார்மாக ஜாயின் பண்ணி டீச்சர் அவள் படிச்சா போதும் டீச்சர் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணா போதும் இப்போ எத்தனாவது ரேங்க்கு டீச்சர் எடுத்துருக்கா இந்த டெஸ்ட்டில் ஐயோ சரிங்க டீச்சர் டியூஷனில் மற்றதுலலாம் எவ்வளோ டீச்சர் எடுத்துருக்காள் மார்க்கு

சரிங்க டீச்சர் தாராளமாக அனுப்புகிறேன் டீச்சர் நான் ஒரு வார்த்தை அவங்க வீட்டிலையும் அவங்க அப்பாட்டே நான் கேட்குறேன் டீச்சர் கேக் முடிந்தளவுக்கு நான் சேர்க்குற மாதிரி தான் டீச்சர் பார்ப்போம் பிரச்சின இல்லை டீச்சர் கொஞ்சம் கண்டிஷனாக பார்த்துக்கோங்க டீச்சர் மார்க்கு இது அடுத்த டெஸ்ட்லேலாம் நல்ல மார்க்காக இருக்கறதுக்கு பார்த்துக்கோங்க மற்றபடி ஸ்கூலில் பிஹேவியர்லாம் எப்படிங்க டீச்சர் இருக்குது பாப்பா சரிங்க டீச்சர் நாளைக்கு காலையில் ஒரு பத்து மணிக்குள்ளே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் டீச்சர் பத்திரமா பார்த்துக்கோங்க டீச்சர் என் பிள்ளைய ஓகே டீச்சர் தேங்க் யூ டீச்சர் பாய் வச்சுட்டுங்களா